எனக்கு பிடித்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் ப்ரோ தான் ஏன்னா மைலேஜு வந்து அறுபது தருது அதைவிட பஜாஜ் வந்து எழுபது எண்பது தருதுன்னு சொல்லுறாங்க சேஃப்ட்டி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு முக்கியம் இப்போ பஜாஜி சிடி ஹுன்ட்ரேட்குள்ள போவும்போது எதோ ஒரு லாரியோ பஸ்ஸோ நம்பளை ஓவர்டேக் எடுக்கும்போது அலசி விடுறது வண்டி ஆட்டோமெட்டிக்காக விபத்து ஆக்சிடென்ட்டை உண்டாக்கிறது மத்த பைக்கை பொறுத்து வந்தீங்கன்னா சிசி கம்மி அந்த அளவுக்கு வெயிட் அதிகம் இருக்கு நம்பளுக்கு சேஃப்ட்டி தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியன்னால நான் அந்த பைக்கை சூஸ் பண்ணேன் என் பைக்கு எதுக்கு அந்த காலத்தில் டிவிஎஸ் ஃபிஃப்டி இதுமெல்லாம் யூஸ் பண்ணி விவசாஜி யூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்டில் லோடு டிவிஎஸ் வே எக்ஸ்எல் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபார்மருக்கு இப்போ இருக்க பைக்கு வந்து சீட்டில் வந்து உட்காந்து போகறதே இடோம் இருக்க மாட்டேங்குது கேட்டா ரெண்டு லட்சரூவா பைக்குனுன்றான் இந்தமாரிலாம் இருக்கு பைக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்யூ ஃப்யூவல் எஃபிஷியன்ஸி வந்தும் பெட்ரோல் ரேட் வந்து அதிகம் ஆனால் இப்போ வர வண்டியில மைலேஜ் தரது ரொம்ப கம்மி வாங்குற சம்பளத்துக்கு பைக்குக்கு எண்ணெய் போடுறதான் சரியாக இருக்க மாட்டுக்குது அதுவும் இல்லாம எப்படி சொல்லுறதுன்னா எங்கேயோ லாங் போகணுனா அவ்வளோ ஹே இதில் பைக்கில் போகமுல்ல ஏன்னா இடுப்பு பெயின் வருது தலை வலி ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டணுன்னு ஃபோலீஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணும் ஏ